ஹாய்க்கா எனக்கு சட்டையும் பேண்ட்டும் தைக்கணும் கொஞ்சம் செய்யுங்கக்கா ஆ ரெடிங்கக்கா ம் ஆ இந்தா இருக்குது ஆ ஓகேக்கா கை கரெட்டாக இருபது சென்டிமீட்டர் வைங்கக்கா அதுக்கு கூட வச்சுடாதீங்க இல்லைக்கா இப்பெல்லாம் அதுதான் ஃபேசனாக இருக்குது இப்பெல்லாம் அதிகமாக அதுதான் போடுறாங்க லூசாக போட பிடிக்க மாட்டேங்குது இப்பெல்லாம் அதனால் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரியே அந்த இருபது சென்டிமீட்டர்லேயே போட்டுருங்கக்கா ஆ போதும்க்கா அந்த காலிலேருந்து முட்டி வரையும் மட்டும் கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கணும்க்கா கொஞ்சம் டைட்டாக

காசு எவ்வளோக்கா ஆகும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஆ சரிங்கக்கா எப்போதுக்கா அட்வான்ஸ் இப்பயே கட்டுற மாரியா இல்லை கடைசியாக வாங்கிக்கிறப்போ கட்டிக்கிற மாரியாக்கா ஆ சரிங்கக்கா ஓகேக்கா எத்தனாந்தேதிக்கா வரணும் பேண்ட் வாங்க ஆ சரிங்க தேங்க்ஸ்க்கா நான் வீட்டில் போய்விட்டு ஃபோன்பேயில் உங்களுக்கு இரநூறுவா அந்த அட்வான்ஸ் அனுப்பிச்சுவிட்றேன்க்கா ஆ தேங்க்ஸ்க்கா